ஹலோ நாங்கள் சென்னைக்கு புதுசு இந்த ஓலா டிரைவர் அண்ணா தான் வந்துட்டு எங்களை டிராப் பண்ணிணாரு ஆக்சுவல்லாக அவரோடய ஹானஸ்டியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவரோடய சின்சியாரிட்டியயும் அவ்வளோ ப்ரஃபஷனல் கார் டிரைவிங்கில் இருக்கும் போது ஒரு கால் கூட அட்டன்ட் பண்ணலை ஒரு பர்சனல் கால் எதுவுமே அட்டன் பண்ணலை நீட்டாக டிரைவ் பண்ணிணாரு எங்கெங்கே என்னென்ன பெஸ்ட்டாக இருக்கும் எதெது எங்கே சீப்பாக இருக்கும் எங்கே இறங்கலாம் என்ன இடத்தலான் சுற்றி பார்க்கலான் இந்த டூ டேஸில் என்னென்ன பிளான் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக கையிட் பண்ணிணாரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கூட ஒரு ஃபேமிலி மெம்பெர் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் எங்கள் கூட இருந்தது சீரியஸாக அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது டக்குனு அட்டாச் ஆயிட்டார் ஃபேமிலி மெம்பெர்ஸ் கூடலாம் ஒரு ஃபேமிலி மெம்பெராகவே மாறிட்டார் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவுர் பண்ணிண ஒவ்வொரு விஷயமும் எங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும் அந்த இடத்துல கரெக்டாக டிராப் பண்ணிணதா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எதுவுமே வந்துட்டு குறையே சொல்லிட முடியாது அப்படி சூப்பராக பண்ணி இருந்தார் எல்லாத்தையும் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஆல்ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஓலா டீம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சேஃபாக எங்களை வந்து இந்த புது ஊரில் புது புது இடத்துல இடோம் தெரியாத இடத்துல எங்கே எப்படி எதுவும் தெரியாத இடத்துல நீங்கள் கையிட் பண்ணி ஹெல்ப் பண்ணிணதுக்கு அந்த அண்ணாக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் மட்டும் இல்லைனா என்ன பண்ணி இருப்போம் அப்படின் கூட யோசிக்கவே முடியிலை ஆக்சுலாக அவர் அங்கே இல்லைனா நாங்கள் எப்படி இந்த ஊரை சுற்றி பார்த்துருப்போம் எங்கெங்கே எது எது இருக்குது எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சுருக்காது அவர் இருந்தது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு ஒவ்வொரு இடத்த பார்க்குறதா இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு எங்கே பெஸ்ட்டாக இருக்கும் எங்கே சீப்பாக இருக்கும் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்டே பண்றதா இருக்கட்டும் நெக்ஸ்ட் எந்திரிச்சு கிளம்புறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த டைம்க்கு கிளம்புனிங்னா கரெக்டாக இருக்கும் இங்கே போய் விசிட் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இந்த பீச்சுக்கு போனிங்கன்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கையிட் பண்ணி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா